இப்போ நைட்டிலாம் நம்ம இப்போ ட்ரெஸ் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு மூணு டாப் ஆர்டர் பண்ணேன் அது டெலிவரி ஆக ஃபோர் டேஸ் ஆகுன்னு சொன்னாங்க எனக்கு ஃபெஸ்டிவல் டைமு வெளியே போய் வாங்க முடியாததுனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அதாவது அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டும் பே பண்ணிவிட்டேன் ஆனால் டெலிவரி ஃபோர் டேஸ் விட்டு டெலிவரி வந்தது ஆனால் ஓபன் பண்ணி பார்த்தா இது அவ்வளோவா நல்லா இல்லை க்ளாத்து நல்லாயில்ல ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப அங்கங்கே டேமேஜ்ஜாக இருந்தது ஸோ அதனால ஆன்லைனில் வாங்குவதைவிட நம்ம போய் நேரில் வாங்குவது தான் பெட்டரு அது இல்லாமல் ஆன்லைனில் பாதி நல்லாவும் வரும் பாதி ப்ராடக்ட் நல்லா இருக்காது ஸோ அதனால நேரில் போய் நம்ம டைம் பார்க்க கூடாது டைம் சேவ் பண்ண நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு அது வேஸ்ட்டாகிடுது அமௌண்ட்டும் நம்பளுக்கு சேவ் ஆகுதில்ல ஸோ நம்ம நேரில் போய் பார்த்து வாங்கினா அதுவும் நல்லா இருக்கும் அதனால் நேரில் போய் வாங்குவதுதான் நான் பெஸ்ட்டுனு நினைக்கிறேன்